எங்கள் வீட்டிலங்க பத்து வருசம் முன்னே பாத்ரூம் இருக்காது மறைவாக செடி பக்கம் போய்விட்டு உக்காந்துட்டு வருவோம்ங்க இப்போது வந்து எங்கள் பக்கம் பாத்ரூம் இருக்குதுங்க ப்ரீயாக போகலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் தண்ணிருக்குது மேலே டேங்க்குது எல்லாம் வசதியும் இன்னைக்கி நெலைமைக்கி எல்லாம் வச்சுன்னுக்குறோம் பாத்ரூம் இருக்குது வீட்டிலேயே